ம் இப்போது நம்ம தமிழ்நாட்டில் விளையாட்டுச் செய்தி அப்படின்னு பார்த்திங்கனா ஐபிஎல் மேட்ச் போயினு இருக்குது எல்லோருமே ரொம்ப ஒரு ஆவலோடு அந்த மேட்சை பார்க்குறாங்க சிஎஸ்கே வின் பண்ணுமா இல்லை பேங்களுர் டீம் வின் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய சப்போர்ட் அப்படின்னு பார்த்திங்கனா அது கண்டிப்பாக சிஎஸ்கேதான் கண்டிப்பாக அவங்க வந்து வின் பண்ணியும் இருக்காங்க அவங்க வின் பண்ணதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சு கொள்கிறேன் அந்த கிரிக்கெட்டில் நிறையா பாய்ஸ் அப்படி வந்து அவங்க வந்து பைத்தியமாகவும் அப்படி இருக்காங்க அதை வந்து இப்போது வந்து நான் வில்லேஜில் இருக்கிறதால அது எங்களால் நேரில் போய் பார்க்க முடியாது நேரில் போய் பார்க்குற அளவுக்கு காசு வசதியும் எங்களுக்கு இல்லை பிகாஸ் அதை நேரில் போய் பார்க்கணுன்னா பதினஞ்சாயிரம் அமௌண்ட் இருந்தால்தான் அதை நேரில் போய் பார்க்கவே முடியும் இப்போது இப்போ எங்களை மாதிரி மிடில் கிளாஸ் பசங்கள் புவரான பசங்கள் அவங்கள்லாம் பார்க்கறதுக்கு வந்த டிவியில் ஹாட்ஸ்டாரில் அதன் மூலயமா நேரில் பார்த்துக்கலாம்